ஹலோ ஆ ஆ ஏகே புக் ஷாப்புங்களா ஆ மேடம் எனக்கு அக்கௌண்ட்ஸ் புக்கு கொஞ்சம் ஒரு பல்க்காக கொஞ்சம் ஆர்ட்ரு வேணும் எடுத்துக்க முடியுங்களா இல்லை இப்போ ப்ரெசென்ட் வெர்ஷன் உள்ள புக்கு வேணும் ஃபார்ரு ஹையர் கிளாஸஸ்ஸு பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு வேணும் மேடம் ஆ எனக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு அமௌண்ட் எனக்கு பல்க்காக வாங்கினா எவ்வளோ ஆகும் டிஸ்கவுண்ட்ஸ் எதுவும் தருவீங்களா ஓகே மேடம் நோ இஸ்யூஸ் எனக்கு ஏ ஓ இல்லை மேடம் நாங்கள் ஸ்கூலுக்கே தான் கேட்குறோம் எங்களுக்கு ஸ்கூலுக்கே வேணும் எனக்கு வந்து தேர்ட்டி ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க தேர்ட்டி ஸ்டூடண்ட்ஸு ஒரு செக்ஷன் ரெண்டு செக்ஷனுக்கு வேணும் ஸோ சிக்ஸ்ட்டி புக்ஸ் வேணும் எனக்கு ஆக்சுவலி ஆ ஓகே எனக்கு சிக்ஸ்ட்டி புக்ஸு ஓகே மேடம் சிக்ஸ் ஆக்சுவலாக எனக்கு சாக்ரெட் ஃபார் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேடம் உங்களுக்கு லொக்கேஷன் பிளஸ் என்னோடய டீட்டெய்ல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எனக்கு என் நேம் கிருத்திகா ஆமாம் மேடம் நான் தான் டீச்சர் அங்கே அக்கௌண்ட்ஸ் டீச்சர் ஸோ எனக்கு புக்ஸ் இதுதான் அதனால் தான் நானே ஆர்டர் பண்ணுறேன் நான் உங்கள் கடையை பற்றி கேட்டிருந்தேன் அதனால் தான் எனக்கு கொஞ்சம் சூன்னாக வந்து புக்ஸு கொடுத்தீங்கன்னா என் போர்டு எக்ஸாம்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் கிட்டே உங்கள் கிட்டே இருக்குதுன்னு உங்கள் கிட்ட சிக்ஸ்ட்டி புக்ஸ் இருக்கா அவைளபிலிட்டி இருக்கா நான் இல்லைன்னா கூட எங்கள் ஆளுங்களை வச்சு கூட நான் வந்து எடுத்துக்க சொல்கிறேன் ஓகே மேடம் ஓகே மேடம் எனக்கு எனக்கு இந்த சிக்ஸ்ட்டி புக்ஸு இந்த சிக்ஸ்ட்டி புக்ஸுக்கு கொட்டேஷன் எனக்கு அனுப்புங்க நான் அதை பில்லு நாங்கள் இங்கே ரைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து பே பண்ணிடுறேன் ஆ ஷ்யூர் ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ